ஹலோ சொல்லுங்கள் ஆ ஆமாங்க மேடம் சொல்லுங்கள் சரிங்க மேடம் ஓகேங்க நான் ஆ ஆ உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு ரேஷன் கார்டுங்க இந்த மூணு இந்த மூணும் கொண்டு வந்துடுங்க அட்ரஸ் புரூஃபுக்கு வந்து ரேஷன் கார்டு இல்லைனா ஓட்டர் ஐடி இதில் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கொண்டு வரணும்ங்க இல்லை உங்களுக்கு தேவை தேவைக்கு ஏற்றபடி இது பண்ணிக்கலாம்ங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுனா வந்து மினிமம் பேலன்ஸ் ஐநூறுவா இருக்கணும்ங்க எப்போதுமே அதுக்கும் கம்மியாக ஆகிடுச்சுனா ஃபைன் மாதம் மாதம் ஃபைன் போடுவாங்க ஸோ ஆமாங்க ஆமாங்க ஆ ஆ எங்கே வேணா எடுத்துக்கலாம்ங்க ஆ உங்களுக்கு ஏடிஎம் கார்டு வேணும்னாலுமே நாங்கள் கொடுத்துடுவோங்க அதுக்கு மன்த்லி ஒரு சார்ஜ் எடுத்துக்குவோம் ஸோ மாதத்துக்கு மூணு டைம் வந்து நீங்கள் ஃபிரீயாக எடுத்துக்கலாம்ங்க பணம் ஆமாங்க ஃபோனில் வேணும்னாலுமே கூகுள்பே ஃபோன்பே அந்த மாதிரி ஆப் லிங்க் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்ங்க அது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு வாங்க உங்கள் ஃபோன் நம்பர் வந்து கண்டிப்பாக வேணும்ங்க ஃபோன் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதில் ஓடிபி வரும் அதை வச்சு தான் நீங்கள் நீங்கள் மற்ற ப்ராசஸ் எல்லாம் பண்ண முடியும்ங்க அந்த டாக்குமெண்ட்ஸோட ஃபோன் நம்பரும் ஃபோனையும் எடுத்துகிட்டு வரணும்ங்க ஆ ஆமாங்க பாஸ்புக்கில் ஒட்டுறதுக்கு ஒரு ஃபோட்டோ வேணும்ங்க இங்கே பேங்க்கில் நாங்கள் புரூஃப் வச்சிக்கிறதுக்கு ஒரு ஃபோட்டோ வேணும்ங்க மொத்தம் ரெண்டு ஃபோட்டோங்க சரிங்க இன்னைக்கு வந்து இப்போது ரெண்டு மணி ஆகப்போகுதுங்க மூணு மணிக்கு பேங்க் டைம் முடிஞ்சிடும் ஸோ அதனால் நீங்கள் நாளைக்கு காலையில் ஒம்போது மணிக்கு வந்துவிடுங்க வரும்போது நான் சொன்ன மாதிரி ஆதார் கார்டு பேன் கார்டு ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டு இதெல்லாம் எடுத்துக்கங்க ஃபோனும் ஃபோன் நம்பரையும் எடுத்து ஃபோன் நம்பர் கண்டிப்பாக வேணும்ங்க ஓடிபி வரும் அதையும் கண்டிப்பாக எடுத்துக்கங்க இல்லை அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் இல்லைங்க இப்போது நீங்கள் பெரிய அமவுண்ட்டு ஏதாவது டெப்பாசிட் போடுறீங்கன்னா தான் அதுக்கு வந்து நாமினி இது பண்ணணும் அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஒருத்தங்கள ஒருத்தங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஓகேங்க தேங்க்யூ